ஆ சொல்லுங்கள் ஆமாம் நீங்கள் அது என்ன அது பண்ண முடியாதுங்க ஏன்னா ரொம்ப கா ஒரு கஷ்டமான ஒர்க்கு பண்ண முடியாது நீங்கள் வேற யாருக்கிட்டயா அதை வந்து கேட்டுப்பாருங்க

என்ன ஹலோ சொல்லுங்கள் இல்லை அடுத்தடுத்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது இங்கே இப்பதைக்கி அது முடியாதுங்க ஒர்க் பண்ண ஓகே ம்